என்னோடய மாவட்டம் வந்துவிட்டு ஈரோடு மாவட்டம் இப்போ ஈரோடு மாவட்டம்னாலே மஞ்சள் மாநகரம் அப்படிங்கறது எல்லோத்துக்குமே தெரியும் அதோடு வந்துவிட்டு பாத்துட்டோம்னா இப்போது ஈரோடு மாவட்டத்தில் நெசவு தொழில் அப்படிங்கறது வந்துவிட்டு ஒரு பாப்புலரான விஷயம் இங்கே வந்து நிறைய வந்துவிட்டு துணி உற்பத்தியாளர்கள் வந்துவிட்டு இருக்காங்க அதேமாதிரி இங்கே வந்துவிட்டு திருப்பூரில் எந்தளவுக்கு கார்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கோ அதே அளவுக்கு இங்கேயும் வந்துவிட்டு ஈரோட்டுலேயும் கார்மெண்ட்ஸ்செஸ் வந்து இம்ப்ளிமென்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதோடு வந்துவிட்டு பாத்தோம்னா இங்கே வந்துவிட்டு கோபிச்செட்டிபாளயம் சத்தியமங்கலம் இந்தமாதிரிலாம் பார்க்கையில நிறைய விவசாயம் வந்துவிட்டு நிறையா பண்ணுவாங்க இப்போ விவசாயம் அப்டிங்கும்போது இங்கே நிறைய நெல் கரும்பு அந்தமாதிரி நிறையா விளைச்சல் வந்து இருக்குது மஞ்சள் எல்லாமே இருக்குது இப்போ இங்கே பாத்துட்டோம்னா நம்மளுக்கு சத்தியமங்கலம் ஆப்பகூடல் இந்த ரெண்டில் பாத்துட்டோம்னா ரெண்டு சுகர்ஸ் வந்துவிட்டு இருக்குது சுகர்ஸ் ஃபேக்டரி இருக்குது ஒன்று வந்துவிட்டு பண்ணாரியம்மன் சுகர்ஸ் அது இன்னும் வந்துவிட்டு சக்தி சுகர்ஸ் இந்த ரெண்டு இண்டஸ்ட்ரீஸும் வந்துவிட்டு பெரிய இண்டஸ்ட்ரீஸ் தான் இங்கே வந்துவிட்டு நல்ல ஒரு சுகர்ஸ் சுகர்ஸ்க்கான எல்லா இதுவுமே இருக்குது பனங்கற்கண்டு கருப்பட்டி அதேமாதிரி கரும்பு சக்கரை சுகர் எல்லாமே வந்துவிட்டு இங்கே இம்ப்ளிமென்ட் ஆகிட்டு இருக்குது அதேமாதிரி விவசாயத்தில் இன்னும் சொல்ல போனோம்னா நிறையா நெல் மஞ்சள் இதெல்லாம் மட்டும் இல்லாமல் சோளம் மக்காச்சோளம் இந்தமாதிரி நிறையாவே வந்துவிட்டு இங்கே போடுகிறாங்க கம்பு எல்லாமே இங்கே வந்துவிட்டு இருக்குது ஈரோடு மாவட்டத்தை வந்து ஒரு ப்ரௌடாக இருக்குது நினைக்கும் போது